இந்தியாவோடய கல்வி திட்டம் வந்து மற்ற நாட்டோடைய கல்வி திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோவா நல்லாயிருக்குனு சொல்லிட முடியாது ஆனால் நமக்கு ஏற்றளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது மற்றவுங்க மற்ற நாட்டில் பார்த்தன்னா முடிஞ்ச அளவுக்கு கல்வியை முழுமையாகவே இலவசமாகவும் எல்லோருக்கும் பு போய் சேர்கிற அளவுக்கு இருக்குது இங்கே மட்டும் தான் அதுதான் நிறைய பணம் கட்ட வேண்டியாதாகவும் நிறைய பேர் கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிற ஏற்ற தாழ்வு ஆல கல்வியில் நிறைய பிரச்சனை இருக்குது இது சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டு என்ன தான் கொண்டு வந்திருந்தாலும் அதுவும் பெரிசா எல்லாத்துக்கும் சரியான முறையில் கற்பிக்கப்படுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாட்லையும் கல்வின்றது பல முறையில் சொல்லி தரப்பட்டுட்டிருக்கு ஆனால் இங்கே மட்டும் தான் அது ஒரே விதத்தில் தேர்வு தேர்வு தேர்வுன்னு ஆதாரமாக்கி மட்டுமே ஓட்டிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பிராக்டிக்கலாக சொல்லி தந்தா நல்லாயிருக்கும்